ஆ சொல்லுங்க சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் சார் ஆதார் கார்ட் ஃபோட்டோயெலாம் எடுத்துகிட்டு வாங்க சார் வேறு எதாவது இங்கே எதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா வேறு எதுவும் இ நம் பேங்க்கில் லோன் எதுவும் இல்லையா ஓகே சார் நீங்கள் கோல்ட் லோன் எடுத்துகிட்டு வந்துடுங்க எவ்வளோ சார் வைக்கணும் மொத்தம் சிக்ஸ்ட்டி கிராம் இருக்கா ஓகே சார் ஓகே சார் வெச்சிடலாம் சார் ஒன்றும் பிர ஆ ஆமாம் சார் மந்த்லி இன்டெர்ஸ்ட்டு தான் அது பட் ஒன் இயர்க்கு ஒன் இயர்க்குள்ளே மீட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டுவெல் பேர்சன்டேஜ் இன்டெர்ஸ்ட் கட்டுற மாரிருக்கும் ஒன் இயர் தாண்டிச்சுன்னா டுவெல் பேர்சன்டேஜுக்கு மேலே வரும் சார் ஒரு வட்டிக்கு மேலே வந்துடும் அது ஆமாம் நீங்கள் மேக்ஸிமம் ஆ வட்டி கட்டினா அது புதுப்பிச்சிக்கலாம் சார் அப்படியில்ல மாதம் மாதம் கட்டுற மாதிரி எங்கள்க்கிட்ட ஃபெசிலிட்டி கிடையாது இப்போது ஒரு பன்னெண்டாம் மாதம் வந்துடுச்சுன்னா நீங்கள் வட்டி கட்டிவிட்டிங்கன்னா நான் அது புதுசாக அன்னைலருந்து புது கணக்கில் வந்துடும் சார் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் அப்படி தான் சார் கட்டலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இங்கே இல்லை நாங்கள் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலை நீங்கள் மொத்தமாக கட்டுற மாதிரி வரும் சார் ஒன் இயர்க்குள்ளே கட்டி மீட்டுட்டிங்னா உங்களுக்கு பன்னெண்டு பேர்சன்டேஜ் வட்டி வரும் அந்த மாதிரி ஆமாம் சார் இல்லை சார் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள் காலையில் மார்னிங் வந்தீங்கன்னால் ஒரு டென் ஓ கிளாக்னால் வெச்சுட்டிங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக்கெலாம் அமௌண்ட்டு வந்துடும் சார் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் சார் அக்கோண்ட் இல்லையா எங்கள் எங்கள் பேங்க்கில் அக்கோண்ட் எதுவும் இல்லையா உங்களுக்கு இல்லை உங்கள் பேரில் இல்லைனாலும் பரவாயில்ல ஆ ஓகே சார் உங்கள் பேரில் இல்லைனாலும் பரவாயில்ல யார் பேரில் இருக்கோ வீட்டுகாரங்க பேரில் இல்லைன்னா பசங்கள் பேரில் இருந்தாலும் அவங்கள கூட்டு வந்தால்க்கூட ஒன்றும் பிரச்சின இல்லை சார் பார்த்துக்கலாம் இல்லை சார் ஆதார் கார்ட் ஃபோட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு நிலம் எதாவது நெ நிலம் எதாவது இருந்ததுனால் அதுக்கான சிட்டா பட்டா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் வட்டி இன்னும் கொஞ்சம் குறையும் ஒரு ரெண்டு பேர்சன்டேஜ் குறையும் எயிட் பேர்சன்டேஜில் ஃபார்மெர் லோனுகிற மாதிரி வாங்கி வெச்சுக்கிலாம் சார் விவசாயத்துக்காக கோல்ட் லோன் ஆமாம் ஆமாம் விவசாயத்துக்காக கோல்ட் லோன் வைக்கிறீங்ககிற மாதிரி வாங்கி வெச்சுக்கிலாம் அந்த மாதிரி எதாது ஆ ஆமாம் சார் வட்டி கம்மியாகும் ஏன்னால் ஆக்ஷுவலாக இது நீங்கள் வேறு பர்பசஸ்க்கு வாங்கிறதுனால கொஞ்சம் வட்டி டுவெல் பேர்சன்டேஜ் வரும் அது அதுவே விவசாயத்துக்கு வாங்கறீங்கன்னால் ஒரு எயிட் பேர்சன்டேஜ் வரும் சார் அந்த மாதிரி உங்கள் பேரில் சிட்டா பட்டா அந்த மாதிரி இருந்தால் எடுத்துட்டு வந்தால் வெச்சுக்கிலாம் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே